ஹலோ சேல்ஸ் எக்ஸிக்யூடிவ் ஆஃபிஸர்ரா ஆ ஓகே நம்ம இந்த மன்த் வந்துட்டு நியூ டிசைன்ஸ் லான்ச் பண்ணலான்ருக்கோம் கோல்டில் தான் இந்த நெக்லஸ் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்லாம் இல்லாமல் ப்ளெய்னாக இருக்குற மாதிரி அது எல்லாம் பண்ணலாம் மேடம் நியூ டிசைன்ஸ் லான்ச் பண்ணுணா பண்ணிதானே ஆகணும் ஏன் நீங்கள் ஏதாவது நியூ நியூ டிசைன்ஸ் வச்சுருக்கீங்களா ஆ பண்ணலாம் ஆனால் வந்துட்டு அது இப்போ நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் பண்ணிட்ருக்காங்களே மார்க்கெட்டில் அது ரொம்ப இதாக இருக்குது அப்போ நாம்ளும் பண்ணுணா சேல்ஸ் ஆகுமா

ஆ ஓகே இது நல்ல ஐடியாவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ரீச்சாகும் நினைக்கிறேன் அப்போது ஓகே நீங்கள் வந்துட்டு அந்த ஆன்ட்டிக் வந்துட்டு ரொம்ப கச்சக்கச்சனு இல்லாமல் சிம்ப்புளாக அட்ராக்டிவாக இருக்குற மாதிரி மட்டும் பண்ணிடுங்க ஆ ஓகே நீங்கள் பண்ணிட்டு சொல்லுங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு கோல்டில் பண்ணி பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில்வரில் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட் வரும் தான் சப்போஸ் வந்துட்டு சேல்ஸ் ஆகலை அப்படினா நமக்கு லாஸ் தானே ஃபர்ஸ்ட் ஒன்னில் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சில்வரில் பண்ணிக்கலாம் ஆ ஓகே அப்போ நீங்கள் டிசைன்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்க